இந்தமாதிரி எங்கள் வீட்டில் வந்து கலைஞர் டிவி தான் இருக்கு அந்த டிவி சின்னதா தெரியுதுன்னு சொல்லிட்டு பெரிய டிவி வாங்கலாம்னு அம்மாவை கூப்பிட்டுட்டு இந்தமாதிரி சத்தியாவுக்கு போனோம் சத்தியாவுக்கு போனவொடனே அங்கே வந்து குவாலிட்டி பிக்சர்ஸ்லாம் நல்லா சரியில்லாததனால ஒரு ரேட்டும் ஜாஸ்தியாக சொன்னாங்க அதனால் நான் வந்து ரெண்டு மூணு கடை ஏறி இறங்கி பார்த்தா அடுத்து வந்து இது கிரியாஸு போனேன் அங்கே அங்கே போனால் அங்கேயும் நல்லா இல்லை நல்லா எல்ஜி எல்ஜி டிவியாக எடுத்து காண்மிக்கிறாங்க அந்த குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வேற கடைக்கு நாலஞ்சு கடை ஏறி இறங்குனோம் அடுத்தது வந்து சோனி

ரெயின்போ இதுக்கு போனோம் அங்கே போனேன் பார்த்தப்ப நல்லாயிருந்துச்சி டிவி குவாலிட்டி எல்லாம் பிக்சர்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுச்சு அங்கே போய் சோனி டிவி என்ன எடுத்து ப்ரைஸ் வந்து ஆஃபரும் போட்டுருந்தாங்க அங்கே வந்து இது அமௌண்ட்டும் கம்மியாக சொன்னாங்க அதனால் பிடிச்சிருந்துச்சி சொல்லிட்டு வாங்கிகிட்டு ஆன்ராய்டு சிஸ்டமாக பார்த்து வாங்கி வாங்கிட்டோம் வாங்கி அங்கே அதில் அந்த டிவியில் வந்து படம் எல்லாம் பார்க்கலாம் அடுத்து கேம்ஸ் விளாடலாம் அது மாதிரிலாம் பார்த்து அப்பறம் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து நல்லாயிருந்துச்சின்னு வாங்கிகிட்டு வந்து அது எலெக்ட்ரீஷனை கூப்பிட்டு ஃபிட் பண்ணோம் ஃபிட் பண்ணிவிட்டு அப்றம் லீவ் டேஸில் ஃப்ரீயாக இருக்கும்போது கேமு கேம்ஸ் எல்லாம் விளையாடிகிட்டு இருந்தோம் அந்தமாதிரி நான் வந்து தளபதி ஃபேன் தளபதி படம்லாம் வந்து நிறையா பார்ப்பேன் ஃப்ரீயாக இருக்கும்போது சாங்ஸு கேம்ஸ் எல்லாம் பார்ப்பேன் விளாடுவேன் நாங்கள் அதில் அதில் வந்து எங்கள் பாஸிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு